ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் மேம் லைப்ரரி அவங்கதானேங்க மேம் இது மேம் நான் படிச்சுட்ருக்கேங்க மேம் நான் லைப்ரரியில் மெம்பராக சேரணும் நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன் மேம் யூஜி ஆமாங்க மேம் ஆமாங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் லெட்ரு வந்து அங்கேயே வந்து எழுதி தரணுமா மேம் இல்லை காலேஜில் இருந்து எழுதிட்டு வரணுமா மேம் ஓகே மேம் எண்ட்ரி ஃபீஸ் எந்தமாதிரி மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் இன்றைக்கு வந்தாலும் பண்ணிக்க முடியுமா மேம் ஓகே மேம் வேறு ஏதாவது சர்டிவிக்கேட் ஏதாவது வேணுமா மேம் ஓகே மேம்

எந்த டைமிங் வரைக்கும் மேம் இருப்பீங்க

ஓகே மேம் அப்போது இன்னைக்கு அப்போது இன்றைக்கு வந்தால் மேம் இன்றைக்கோட நியூஸ் பேப்பர் கிடைக்குமா மேம் ம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம்